நிறைய இளைஞர்கள் இருக்காங்க இப்போது கிராமப்புறத்தில் நிறையா பசங்கள் இருக்குறாங்க வேலை அவங்களுக்கு கரெக்டான வேலை இல்லை அவங்க வேலை தேடி வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது கவுர்மெண்ட்டு ஸ்டெப் எடுத்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் நல்லா முறையா ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இந்த பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இவங்க வீட்லேயும் இருப்பாங்க வீட்டுக்கும் போய்ட்டு வந்துட்டு சாப்பாட்டுக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருப்பாங்க இவங்க நகர்புறத்தில் தான் வேலை கிடைக்குதுனு சொல்லிட்டு இவங்க அங்கே போய் வீட்டையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் இருந்து சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்றாங்க இவங்க அங்கே போகிறதுனால இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் வருது வீட்டை விட்டுட்டு போக வேண்டியது சூழ்நெலை சில பேர்த்துக்கு சாப்பாடு ஒத்துக்காமல் போகுது வாங்குகிற சம்பளம் அவங்க இருக்கறதுக்கு அவங்க செலவுக்கும் தான் ஆகுது வீட்டுக்கு எதுக்கும் கொடுக்க முடியுறதுல்ல அதனால அவங்க நெனைச்சிக்கிறாங்க கம்பெனி வைக்கிறவங்க நெனைச்சிக்கிறாங்க இங்கே இருந்தால் தான் நம்ம கம்பெனி நடத்த முடியும் நெனைச்சிட்டு கம்பெனியெல்லாம் வந்து நகர்புறத்துலேயே வச்சிருக்கிறாங்க கம்பெனி வைக்கிறவங்களும் கிராமப்புறத்தில் வந்து வைச்சாங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களும் குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமா இருப்பாங்க இப்போ நிறைய பசங்கள் இங்கேருந்து சென்னை பெங்களூரு இந்தமாதிரி போய்ட்ருக்குறாங்க அவங்க போய் எல்லாத்தையும் படிக்க இவ்வளோ நாள் குடும்பத்தோடு இருந்துட்டு இப்போ அங்கே போய் தனியாக இருக்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்றாங்க இந்த கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய கம்பெனி கிராமத்தில் இருந்தாலும் நடத்த முடியும் அவங்களுக்கு எல்லா வசதியும் இங்கேயும் இருக்குது இங்கே கம்பெனி இல்லாததனால தான் இங்கே கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு பசங்கள் நிறையா பேர் வீட்டை விட்டு போக முடியாமல் இங்கருக்கிறாங்க அவங்க கம்பெனிக்காரங்க இதை கவுர்மெண்ட்டு தான் முன்னே நின்று பார்த்து எல்லாம் கிராமத்துலேயும் எல்லாம் பசங்களுக்கும் வேலை கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா யாருக்கும் வேலை இல்லைனு இருக்காது எல்லாத்துக்கும் வேலை இருக்கும் எல்லோரும் வேலையும் செய்வாங்க வீட்டோடயும் இருப்பாங்க சந்தோஷமாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமும் இருப்பாங்க